பறவைகளை எப்போ பார்க்கலான்னா காலைலேயும் பார்க்கலாம் மதியமும் பார்க்கலாம் சாயந்தரமும் பார்க்கலாம் ஆனால் காலையில் வந்து அதுங்க பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுங்க வந்து நம்மள கீச்கீச்ன்னு காகான்னு கூவி எழுப்புறதுனால நம்ம காலையில் சீக்கிரம் விடிஞ்சிருக்குன்னு எழுந்திருக்கலாம் அது நமக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அது மதியத்தில் வந்து டொக்டொக்னு மரங்கொத்தி குருவி கு குத்தி பார்க்கறது அது அழகாக இருக்கும் மதிய கிளி வந்து மரத்தில் உட்காந்து மாம்பழத்தை சாப்பிடும் போது ரொம்ப அழகாக இருக்கும் கோவைப் பழத்தை சாப்பிடும் போது ரொம்ப அழகாக இருக்கும் சாயந்தர நேரத்தில் வந்து அது குருவிகள் கூட்டோடு வந்து கூ அது என்ன எல்லாம் வந்துருச்சான்னு பார்த்து ஒரு கும்பலாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் பறவைகளை அந்தெந்த வேளையில பார்க்கும்போது ரொம்பவும் நல்லா அழகாக இருக்கும் மாணவர்கள் வந்து எப்போ வண்டியில் வந்து எப்போ வேணாலும் பறவைகளை பார்க்கலாம் ஆனால் அதுங்களை துன்புறுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் அதுங்களை பார்த்தா ரொம்ப அதுங்களுக்கும் நல்லாயிருக்கும் பைனாகுலரில் அதை மாணவர்கள் பறவைகளை பார்க்கும்போது எடைய இருந்து பைனாகுலர் மூலமா பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும்